எனக்கு தெரிஞ்ச அரசாங்க திட்டங்கள் என்னன்னனு பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கிஸான் யோஜனா திட்டம் இது பார்த்திங்கனா வேளாண்மை விவசாயிகளுக்கான திட்டம் அடுத்து பார்த்திங்கனா இப்போ குடும்ப தலைவிக்கு ஆயிரரூவா தரேன்னு சொல்லி இருக்காங்க அது ஒரு திட்டம் கல்வி உதவித் தொகை நாங்கள் படித்த ஸ்கூலில் வந்து நாங்கள் டுவெல்த் வரைக்கும் முடித்ததுக்கு ஒரு கல்வி உதவித் தொகைனு தராங்க மகப்பேறுக்கு உதவித் தொகை தராங்க அப்புறம் வந்து முக்கியமாக நம்ப சாப்புடறத்துக்கு தேவையானது பார்த்தோம்னா அரிசி அதுவே இப்போ இலவசமாக ரேஷன் கடையில் வந்து இப்போ அரிசி இலவசமாக தராங்க ஜல் ஜீவன் குடிநீர் வழங்கும் திட்டம் அது இப்போ எல்லோருக்குமே வீட்டுக்கு நேராகவே இப்போ பைப் மூலயமா தண்ணி வரது அடுத்து பார்த்திங்கனா எல்லோருக்குமே இருக்கிறதுக்கு வீடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்தமாதிரி வீடு இல்லாதவர்களுக்கு குடிசை இருக்கும்லை இப்போ வந்து குடிசை இல்லாதவர்களுக்கு எல்லாம் மெத்தை வீடாக இருக்கணும் சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க இப்போ எல்லோருக்குமே வீடு வழங்குகிறாங்க இல்லாதவர்களுக்கும் வழங்குகிறாங்க இளம் கல்வி முக்கியமாக கல்வி தான் முக்கியம் இந்த காலகட்டத்தில் நம்ப நடக்க முடியாதவங்க போக முடியாதவங்கள்லாம் வீட்டை தேடி போயிட்டு இன்றைக்கி கல்வி சொல்லி தராங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி முன்னேறி இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா உணவு உணவில் நாங்கள் படிக்கும் பொழுதுல்லாம் மதிய உணவுத் திட்டம் இப்போ பாருங்க இப்போ பார்த்திங்கனா காலை உணவு திட்டம்ன்னு ஒன்று கொண்டு வந்திருங்காங்க அடுத்து பார்த்திங்கனா லேப்டாப் சைக்கிள் லேப்டாப் ஒரு துறைக்கு எல்லாமே படிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் நாங்கள் வந்து பயன் அடைஞ்சிருக்கோம் இந்த திட்டத்துலெல்லாம்